சமீபத்தில் நான் படித்த நல்லா என்னை சிரிக்க வைச்ச புத்தகம் அப்படினு பார்த்தோம்னா விழுப்புரம் புக் ஃபேரில் வாங்கின தங்கதுரை தற்கொலை ஜோக்குகள் அப்படின்ற ஒரு புத்தகம்தான் தங்கதுரை அப்படினாவே நல்லா மொக்கை போடுவார் அப்படினு தெரியும் நமக்கு நல்லாவே என்னடா அப்படி அந்த புக்கில் இருக்குது அப்படினு வாங்கி பார்த்தேன் படிக்க ஆரம்பிச்சதுலருந்து புக்கை முடிக்கிற வரைக்கும் சிரிச்சுகிட்டேதான் இருந்தேன் என்னை பார்த்துட்டு எங்கள் அம்மாவே எனக்கு ஒரு வேலை பைத்தியம்தான் பிடிச்சிருச்சோ அப்படினு நினைக்கிற அளவுக்கு சிரிச்சுகிட்டே இருந்தேன் படித்து முடிச்சுட்டு அந்த ஜோக்கெல்லாம் அவங்க கிட்டே சொல்ல ஆரம்பித்தவுடனே அவர்களும் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் வந்து குடும்பத்துக்கே பைத்தியம் பிடிச்சிருச்சோ அப்படினு நினைக்கிற அளவுக்கு நடந்திருச்சு ரொம்பவே சீரியஸ்ஸான புக்கை படிச்சுக்கிட்ருக்க மத்தியில் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன காமெடியான புக்குகளையும் படிச்சுக்கிட்டுருந்தாதான் நம்மளுடைய மனதுக்கும் கொஞ்சம் ரிலாக்சேசன் கிடைக்கும் இந்த மாதிரி புக்கையும் படித்து பாருங்கள்